எனக்கு தெரிந்த சில்லறை மொத்த விற்பனை சந்தைகளை பாத்துருக்கிறேன் அதாவது ஹோல்சேல் வியாபாரம் அப்படியும் நிறைய பேர் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க மளிகை சாமான்லேருந்து காய்கறி வகையிலேருந்து வேறு எல்லா பொருட்களையும் வந்து செய்து வர்றாங்க அதை வாங்கிட்டு வந்து சில்லறை விலைக்கு மேலே அதிகமாக வைச்சி விக்கிறவங்களையும் பாத்துருக்கிறேன் அவங்களும் அந்த மாதிரி பண்ணிட்ருக்கிறாங்க அப்புறம் இப்போல்லாம் கொஞ்சம் வசதி படைச்சவங்க ஃபோன் இருக்கிறதுனால ஆன்லைனில் புக் பண்ணி அவங்களுக்கு போகிற வர்ற பயணம் கம்மியாக வருது அதாவது இருந்த இடத்துலே டோர் டெலிவரின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படியாக எல்லாம் இப்போ ஆன்லைனில் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதையும் பாத்துருக்கிறோம் ஆக மொத்தம் இப்போல்லாம் காய்கறி எல்லாம் ஏகப்பட்ட விலை ஆகி போச்சு பத்துரூபா விற்ற பொருள் எல்லாம் நூறுரூவாய்க்கு ஆகி போச்சு மளிகை சாமான் அரிசிலேருந்து எல்லாம் விலை ஏற்றமாக இருக்கிறது அந்த ஆன்லைன்லேயும் வந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் எந்த ஆடம்பர பொருட்களும் அவங்க ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கிறாங்க சாப்பாடு கூட ஹோட்டலில் இருந்து கூட ஆன்லைனில் புக் பண்ணால் அவங்க கொண்டு வந்து வீட்டு வாசல்லேயே கொடுத்துட்டு போகிறாங்க இப்படியான காரியங்களையும் நான் பாத்துருக்கிறேன்